எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எனக்கு கிரிக்கெட்டில் வந்து தோனி ரொம்ப பிடிக்கும் தோனி வந்து சின்ன வயசுலருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபுட்பால் விளையாண்ட்டு இருந்தார் அவர் கோல் கீப்பராக இருக்குறதை பார்த்து கோச் வந்து அவரை வந்து கீப்பராக நிற்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பெரிய பாலை விட்டுட்டு சின்ன பாலை யார் பிடிப்பாங்க அப்படின் சொல்லி ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் சரி முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கீப்பராக நிற்க வச்சாங்க அப்புறம் கோல் கீ இந்த கோல் கீப்பரோட விட விக்கெட் கீப்பரோட வேலை வந்து நிறைய நல்லா சூப்பராக பாத்தார் அதனால அவரை வந்து டீம்மில் செலெக்ட் ஆனார் அதுக்கப்புறம் பேட்டிங் விளையாட்ற திறமைய இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டார் அந்த பேட்டிங் பிடிக்குறதுல வந்து அதிகமாக சிக்ஸு அந்த மாதிரி அதிக ரன்னு வந்து ஸ்கோர் பண்ணதால் அவர் வந்து மெயின் பேட்ஸ் மென்னாக வந்துட்டாரு அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆறாவது விக்கெட்டில் இறக்கிவுட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து சின்ன சின்ன மேட்ச்ல எல்லாம் அந்த ராஞ்சி டிராஃபி அந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் ஓப்பனராக இறங்குனாங்க ஓப்பனராக இறங்கும்போது ஃபர்ஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஓவர்லர்ந்தே ஃபுல்லாகவே சிக்ஸ் அடிக்கிறது ஃபோர் அடிக்கிறது அந்த மாதிரி பவுண்ட்ரி எல்லாம் நிறையா அடிச்சிவிட்டு இருந்தார் இது மாதிரி அடிக்கிறது மூலமாக அவருக்கு வந்து நிறையா பெயரு புகழ் அதை மாதிரி நிறையா வந்துச்சு அவர் வந்து நல்ல பிரபலமும் ஆனார் அப்புறம் அவருக்கு வந்து நிறையா ஸ்பான்சர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவரை அவருக்கு அவருக்கு தெரிஞ்சவர் மூலமாக அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்க மாமா எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாயி அந்த கிட்டை வச்சு அவர் விளையாண்ட்டு இருக்கார் அதுக்கப்புறம் அந்த கிட்டு வந்து நல்ல கம்பெனி பேகு அது மாதிரிலாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து வருது அது எக்ஸாம்மில் நல்ல நல்லா கான்செண்ட்ரேஷன் பண்ண முடியாம அதில் வந்து கம்மி லோ மார்க்ஸ் தான் எடுக்குறார் அவர் வீட்டில் வந்து அதை பற்றி திட்டுறாங்க திட்டுனோன்னே இவர் வந்து சரி இனிமேல் நான் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கிரிக்கெட்லையே ஃபுல் கான்செண்ட்ரேஷன் காட்டுனால மார்க் வந்து கம்மியாகவேதான் வாங்கிட்டு இருந்தார் அவர் வீட்டில் இன்னும் அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிவிட்டாங்க இனிமேல் கிரிக்கெட் விளையாட போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அதையும் மீறி அவர் வந்து விளையாண்டு ரஞ்சி டிராஃபி டீம்மில் வந்து ஜூனியரில் செலெக்ட் ஆனார் அவர் ஜூனியரில் செலெக்ட் ஆனன்னே வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருமையாக ஆனாங்க ஆனால் அவங்களுக்கு என்னன்னா ஃப்ரீயாக அவங்களுக் அவருக்கு வந்து பிளேஸ் கிடச்சது ஹாப்பியாக இல்லாம அவர் வந்து படிப்பில ஜீரோவாக போயிவிடுவாரோ அப்படிங்குற கவலை வந்து வீட்டில் வந்துருச்சு அதனால அவரை வந்து ஃபர்ஸ்ட்டு விளையாட்டுலாம் இருக்கட்டும் நீ படி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் அப்படியே படிச்சிக்கிட்டே விளையாட ஆரம்பிச்சார் அப்புறோம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக ஆரம்பிச்சார் வயசு அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கேமிங் ஸ்கில்ளும் அதிகமாச்சு அவர் அது மூலமாக நிறையா ஸ்கோர் பண்ணிட்டு நிறையா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சார் அவரை வந்து நிறையா டீம்மில் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ நல்லா தான் விளையாண்ட்டு இருந்தார் இப்போ அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடச்சுது விளையாட்டுறத்துக்கு அவர் வந்து அந்த சான்ஸுக்கு போறப்போ டிரெயினை டிரெயின் டிக்கெட் கலெக்டர் வேலை அவருக்கு கிடச்சிது அவர் வந்து அந்த வேலையை விட்டுவிட்டு அந்த கிரிக்கெட் விளையாட போம்போது டிரெயினை மிஸ் பண்ணிட்றார் ஆ சரி டிக்கெட் கலெக்டர் வேலையே பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அந்த டிக்கெட் கலெக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கார் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடக்குது இந்த டைம் சான்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாம அவர் கிரிக்கெட் விளையாட போயிட்றார்